நாங்கள் நடைபயணமாக போனது எங்கேன்னா திருப்பதி போனோம் திருப்பதி போகும் போது அங்கே எங்களுக்கு திருப்பதி போகணும்ன்றத முடிவு எடுத்தனால் நடைபயணமாக போனோம் அங்கே எனக்கு எதிர்பாராதது நடந்தது என்னென்னா அங்கே நாங்கள் போன டைமில் எப்பேயுமே கூட்டம் இருக்காதுன்னு சொல்வாங்க ஆனால் நாங்கள் போன டைம் நிறைய கூட்டம் இருந்துச்சு நான் மொதல் முதலில் போனதால் தான் அங்கே எவ்வளோ தூரம் இருக்குனே தெரிஞ்சுச்சு ரொம்ப தூரம் நடக்கும்போது ரொம்ப கால் வலி ஆனது எனக்கு எதிர்பாராத நிகழ்வாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நாங்கள் எப்போ எப்பெலாம் போட்டோ எடுத்தோம்னால் அந்த சில டைம் ஓய்வு எடுக்கிறதுக்காக மரத்துக்கு கீழே உட்காருவோம் அந்த டைம்லெலாம் வந்து எங்கள் குடும்பத்தோடு போட்டோ எடுத்தோம் அப்புறம் வந்து தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி குடிக்கிறது அப்புறம் ஏதாவது சாப்பிறதுக்காக வாங்க போகிற இடத்துலெலாம் வந்து போட்டோ எடுத்தோம் அதை எங்கே எங்கேலாம் விட்டிருக்கனா என் பசங்கள் எல்லாம் வந்து இன்ஸ்ட்டாகிராமு அப்படினு சொன்னாங்க அதில் விட்ருக்காங்களாம் அப்புறம் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க அதில் வந்து நாங்கள் போவது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து யூடியூப் சேனல்ன்னு ஒன்று ஆரமிச்சு அதில் எல்லாத்துலேயுமே போட்டாங்க அதில் நிறையா என்னது விருப்பப்பட்டு பார்க்குறாங்க அப்படினு சொல்லிவிட்டு நிறையா பேர் பார்த்துருக்காங்க அப்படினு சொல்லிவிட்டு கூட எங்கள் வீட்டில் எல்லாேரும் பேசிக்கிட்டாங்க